ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி எண்நூத்தி எண்பத்தி ஏழு ஏழு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அஞ்சு லட்சத்தி எழுபத்தி எழுபத்தி மூணாயிரத்தி எண்நூத்தி நாற்பத்தி ரெண்டு மூணு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி பதினாலு ஒம்பது லட்சத்தி தொள் தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஏழு